கண்டிப்பாங்க சந்தை ஒவ்வொரு வாரமும் எங்கள் ஊரில் நடக்கறதுங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா திங்கக் கிழம அன்னைக்கு சந்தை அப்போ போயி காய்கள் வாங்கனமுன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா காய்கள் கொண்டு வருவாங்கள் இதில் என்ன பண்ணவாங்கன்னா சில பேர் ஏழை எளிய மக்கள் வந்துங்க கூரில் காய் வச்சிருப்பாங்கள் அந்த காயுமே நல்லா தான் இருக்கும் கூரில் வாங்குறவங்க ஒரு பத்துருபாங்க மற்றபடி கொஞ்சம் நம்ம நல்லா ஹை கிளாஸாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவுங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்டன்னா ரேட் சொல்லுவாங்கள் ஆனால் கண்டிப்பாக திங்கக்கிழம திங்கக்கிழம சந்தை நடந்துட்டிருக்குதுங்க வாரம் ஒரு முறை போனால் எல்லாம் காய்களும் வாங்கிட்டு வர்லாங்க என்ன காய்கள் வந்துங்க எல்லாமே தோட்டத்துலேருந்து கொண்டு வர்கிற காய்கள் தாங்க நம்ம ரேட்டு பார்த்து நம்ம எந்தெந்த காய் வேணுமோ அந்த காய்களே நம்ம வாங்கிக்கிலாங்க கண்டிப்பா சந்தை நடந்துக்கொண்டு தாங்க இருக்குது அதை வந்து நம்ம இல்லேன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் எப்போயுமே சந்தையை பற்றி நான் சொல்கிறது வாரம் வாரம் ஒவ்வொரு வாரமும் நடக்கிறதுங்க